இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எத்தனை கட்சி இந்தியாவில் இருந்தாலும் பெருசாக தெரிகிற ரெண்டு கட்சி சின்னம்னா ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பாஜாகா மக்கள் எதப்பார்த்து ஓட்டு போடுகிறாங்களோ இல்லையே அவங்க ஜாதி மதம் அதெல்லாம் பார்த்து தான் இப்போ ஓட்டு போட்டுட்ருக்காங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறது பாஜாகா நிறையா வருடமா இப்போ ஃபுல்லாக லீடிங்கில் இருக்கிறது இப்போ பாஜாகாதான் இப்போ ஒரு புது எலெக்ஷன் வச்சாலும் அதில் திரும்ப வர போகிறது ஒன்று காங்கிரஸாக இருக்கும் இல்லைனா பாஜாகாவா தான் இருக்கும் இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து புது கட்சி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா மக்கள் அவங்க மண்டையில் ஏற்றி வச்சிட்டாங்க இந்த ரெண்டு கட்சி தான் ஒன்று இது இல்லை இது அவங்க பரம்பரை பரம்பரையாக எந்த கட்சிக்கு போட்டுட்டு வரங்களோ அதே கட்சியை தான் அவங்க போடுகிறாங்க அவங்க யோசிக்க மாட்டுறாங்க எந்த கட்சி வந்தால் நமக்கு நல்லது பண்ணுவாங்க ஸ்கூல் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க மழை புயல் வந்தால் யாரு ஹெல்ப் பண்ணுவா ஏழைகளுக்கு யாரு வீடு கட்டி தருவா இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ரெண்டாயருவா கையில் காசு கொடுத்து ஓட்டு போட சொன்னால் போட்டுகிறாங்க இதான் மக்களோடய மைண்டிங்காக இருக்குது அப்போது உள்ள சந்தோஷத்தை நினைச்சி ஃபியூச்சரோடய சந்தோஷத்தை இழந்துடறாங்க அப்புறம் ஃபியூச்சரில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்புறம் வருத்தப்படுறாங்க ஒன்னும் பண்ணலை ஒன்னும் பண்ணலைன்னு நம்ம ஓட்டுப் போடுகிறப்ப தான் நம்ம பவர் இருக்கும் அந்த ஒன் டே அந்த ஒன் டே நம்ம யோசித்து இவங்களுக்கு பண்ணணுன்னா இவங்க வருவாங்க அப்படின்னு போடணும் ரெண்டு கட்சியும் மண்டையில் வச்சிட்டு போடக்கூடாது எல்லா கட்சியும் பார்க்கணும் எல்லாம் கட்சி தலைவரையும் பார்க்கணும் அதில் யாரு உதவப் போகிறான்னு பார்க்கக்கூடாது இது வரைக்கும் யாரு உதவிருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் ஒரு நாள் மாறணும் அப்படினா யாராச்சும் நல்ல மனுஷன் வந்து அரசியலில் நின்று மக்கள் செல்வாக்கு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நல்ல மனுஷன் வந்தாலும் அங்கே ஜெயிக்க முடியாது ஏன்னா மக்கள் ஓட்டுப்போடுகிறா மாதிரி தெரியாது அவங்களுக்கு புதுசாக ஆளு வந்தால் தெரியாது அவங்களுக்கு நல்ல மனுஷன் என்னான்னு எப்படி தெரியும் இதெல்லாம் மாறணும் அப்படினா யாராச்சும் ஒரு நல்ல மனுஷன் பொலிட்டிகல் பவரோடய வந்து இந்தியாவில் நின்று ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் ஆனால் தான் இந்தியா மாறும் அதேப்போல தமிழ்நாட்டுலேயும் அதே நிலைமை தான் ஒன்று டிஎம்கே வரும் இல்லை ஏடிஎம்கே வரும் மண்டைக்கு வராது இதெல்லாம் எப்போ மாறும் அப்படினா நாம எப்போ எல்லா கட்சி தலைவரையும் பார்த்து நம்ம சாதி பாத்து மதம் பார்த்து ஓட்டுப்போடாமல் நமக்கு அவன் நல்லது பண்ணுவானா பண்ணிருக்கான் அப்படினு நினைச்சி ஓட்டுப்போடணும் அப்போதான் நம்ப தலையெழுத்து மாறும் இதெல்லாம் ஒரு நாள் மாறணும் அப்படினா நீங்கள் ஓட்டுப்போடுகிறப்ப கேர்ஃபுல்லாக கவனமாக நீங்கள் ஓட்டுப்போடணும்